எங்கள் ஊர் சைட்டில் தாமிரபரணி ஆறு எங்கள் ஊர் சைடு ஓடி தான் போய் கடலில் போய் கடக்கும் அந்த தாமிரபரணி ஆறு வர்ற இடத்த ஒரு ஒரு சுற்றுலா ரீஜியனாக அதை மாற்றி வைக்கலாம் எப்படின்னா அந்த வர்ற அந்த இடத்துக்கு வர்ற பாதையை வந்து கொஞ்சம் சீரமைக்கலாம் ரோடு போடலாம் திருப்பி வ்யூ பாயிண்ட் ஏதாவது வைக்கலாம் வ்யூ பாயிண்ட் வைக்கும் போது மக்கள் அந்த இடத்துல ஜாஸ்தியாக நிற்பாங்க ஏதாவது செல்ஃபி பாயிண்ட் வைக்கலாம் அதுலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சா அதுலேருந்து மக்கள் நிறைய பேர் வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் பார்ப்பாங்க இதில் என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி பார்ப்பாங்க திருப்பி அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ஃபுட் ஐட்டம்ஸு ஏதாவது போட்டால் அந்த அந்த ஏரியாவே கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு இதாக இருக்கும் இந்த ஏரியாலேந்து தண்ணி நல்ல தண்ணி போகிறனால இந்த தண்ணியை வைச்சே நம்ம நிறையா சுற்றுலாத்தலமாக இதை ப்ரமோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபுட்ஸ் நிறையா வைக்கிறோன்னால அது டெவலப் ஆகும் அந்த ஃபுட்ஸில் நம்மளோடய குவாலிட்டி என்னவோ அதை குடுத்தால் தான் அந்த சுற்றுலாக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு இது இருக்குது சாப்பாடு கொடுக்கறாங்க அந்த ஏரியாவில் உள்ள ஃபேமஸ்ஸான ஐட்டத்தை வச்சு கொடுத்தா அதோடய டெவலப்மெண்ட் நிறையா இது முன்னேற்றம் பண்ணலாம்